முதல்ல எங் எங்கள் ஹாஸ்பிடல் வந்து ரொம்ப சின்னதா இருக்கிந்ச்சு அதில் அவ்வளவும் வசதிகள் எதுவுமே இல்லை ஸோ அப்புறமா இப்போது பெருசாக ஒரு கட்டிருக்கிறாங்க அதை கட்டுறதுல நிறைய பாதுகாப்பு நிறைய சா எதுவாக இருந்தால் நிறைய பெனிஃபிட் கிடச்சிச்சு நெ நம்மளுக்கு ஸோ அதேமாதிரி நம்மளுக்கு முதியோர்களுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு மோஸ்ட்டாக நிறைய ஃப்ரீ ஷோப் ஃப்ரீ செக்அப்பு ஃப்ரீ ஷுகர் பிபி செக்அப்பு அந்த மாதிரி ஃப்ரீ மெடிக்கல் செக்அப்பு ஃபுல் செக்அப்பு அந்த மாதிரி எல்லாமே இலவசமாக பண்றாங்க ஸோ அப்புறமா அவங்களுக்கு இந் எந்த ஒரு ப்ரா ப்ராப்ளம் வந்தாலும் அவங்களுக்கு கம்மி கட்டணத்தில் இது பண்ணுவாங்க ஸோ அப்புறமா அவங்களுக்கு நே வலி அந்த மாதிரி வலி அந்த மாதிரி நே நேரங்கள் எல்லாம் அவங்களே நின்று பார்த்துக்கிறாங்க அப்புறமா அதுக்கு அப்புறமா கூடவே மெடிக்கல் காலேஜும் வந்துருச்சு பக்கத்தில் ஸோ அதில் அவங்க இன்னும் டிரெய்னிங் பண்ண நல்ல டிரெயின் டிரெயின்டிஸ்ட்டா டிரெய்னிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நிறைய கோஆப்ரேட் பண்ணுவாங்க அ ஸோ அவங்களுக்கு ரொம்ப இல்லை எளிமையாக எல்லாம் புரிய வைப்பாங்க எளிமையாக அவங்களை பாதுகா பார்த்துப்பாங்க ஸோ இது மாதிரி பெனிஃபிட் வந்துட்டு இந்த ஹாஸ்பிடல் கட்டினதுனால பா அந் ஸோ இப்போது வந்து அந்த கா காலேஜ் காலேஜும் ஒரு ஹாஸ்பிடலும் ரொம்ப இங்கே செயல்படுது